ஹலோ கு குட் கு குட் ஈவினிங் சார் புருஷோத்தப்பன் பேசுகிறேன் சார் புருஷோத்தப்பன் சார் எம்காம் சிஏ ஃபைனல் இயர் சார் ஐ கால் காலேஜ் ஐடி மிஸ் ஆகிடுச்சி ஹெச்ஓடிகிட்ட இல்லை சார் ஹெச்ஓடிகிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன் இது மாரி மிஸ் ஆகிடுச்சின்ட்டு அவர் சொல்லி ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதான் சரி உங்கள்கிட்டையே டேரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு அதான் சார் பஸ்ஸுல் வரும் போது மிஸ் ஆகிடுச்சி சார் ஆமாம் சார் இல்லை சார் அந்த பஸ்ஸு அன்னைக்கு அது புது பஸ்ஸு சார் அந்த பக்கத்து வர்றது ரொம்ப கோ ரொம்பக் கூட்டமாக இருந்துச்சா அதனால் பார்க்க முடியல சார் கொஞ்சம் வேறு எதுவும் புது ஐடி எதுவும் இதுப் பண்ண முடியுமா சார் ஆமாம் சார் ஆயிரத்தி ஐந்நூறுபாயா சார் இல்லை சார் இல்லை சார் எதுவும் கன்ஃபெஷ்ஷன் எதுவும் பண்ண முடியுமா சார் குறச்சிக்க முடியுமா இல்லை சார் மிஸ் ஆகிடுச்சி வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அதான் சார் அதனால் தான் வேலைக்குப் போயிட்டிருக்கேன்

அதான் சார் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு இதாகும் தான் சார் இல்லை சார் இது இது இதாயிடுச்சி சார் உங்கள்கிட்ட அதான் ஒரு சாரு ஒரு சொல்லிருக்காங்கள் ரெஃபர் பண்ணி விட்டாங்க ஒரு சார் பேசுங்கன்ட்டு கலியமூர்த்தி சாரு ஆமாம் சார் ஆமாம் சார் அக்கௌண்ட்டட்டு தான் அக்கௌண்ட்ஸ் எடுப்பாருல்ல அவர் தான் சார் உங்கள்கிட்ட பேசி இல்லை ஒ ஒரே சப்ஜெ ஒரே சப்ஜெக்ட்டுக்கு வருவாங்கள்ல வந்தாரு சார் அவரு ஸ்டாஃபு ஸ்டாஃப் வரலன்ட்டு அன்றைக்குப் போட்டாங்கன்னா அவங்க அதனால் வந்தாங்க சார் அதனால் ஐடி இல்லைன்ட்டு அவங்க கேட்டாங்க வ அதரு அதர்ஸ்ட்டு காலே டிப்பார்ட்மெண்ட்லேருந்து சார் வந்தொன்னே கேட்டாங்கள் ஐடி போடலையான்ட்டு அதனால் தான் கே அதனால் சொன்னேன் இது மாதிரி அவங்கள போய் பாரு வேறு வழி இல்லேன்னா அவங்கள தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கள் சார் அதான் டீனு வந்து டீனும் லீவில் இருக்காங்கள் சொன்னாங்கள் ஒரு மாதம் லீவில் இருக்காங்களாம் அதனால் தான் சார் உங்களை உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன் சார் சரி ஓகே சார் ஓகே நீங்கள் ஆஃபீஸில் மட்டும் இண்டி இண் இண்டிமேட் பண்ணி வச்சுருங்க சார் சரி ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் சரி ஓகே சார் சரி சார் சரி சார் சரி ஓகே சார் அதுக்கு தான் சார் நீங்கள் உங்களை பார்க்கலான்னு வந்தோம் மீட்டிங்கில் இருந்தீங்கன்னு சொன்னாங்கள் சரி ஓகே ஓகே சார் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ